எனக்கு இந்த அலங்கார டிரஸ்சில் பிடிச்சது வந்து சில மூவிஸ்ஸெலாம் ந நல்லாதான் போடுவாங்க சில மூவிஸ்சில் மட்டும் கொஞ்சம் ஓவராக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது சில ஃபேஷன் டிசைனிங்கெலாம் அந்த மூவிஸ்சில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் துல்கரெலாம் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டைல்ஸ்ஸெலாம் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதுக்கூட நம்ம பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் எந்த ஒரு திரைக்கதையும் இந்த கல்ச்சரை பாதிக்காது ஸோ நமக்கு என்ன தேவையோ அதைமட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதுபடி நடந்தாவே போதும் சில நம்ம துல்கர் அந்த மாதிரி டிரஸ்ஸெலாம் நம்ம ஃபாலோவ் பண்ணுறது உண்டு